எல்லா விளையாட்டுலையுமே பார்த்திங்கன்னா தோல்வி வெற்றி அப்படின்னு ரெண்டுமே இருக்கும் நம்ம வந்து தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னா அதனால் வந்து நம்ம வந்து என்னென்னைக்குமே வந்து மனசை வந்து தளர விடக்கூடாது எப்பவுமே வந்து தோல்விதான் வந்து வெற்றிக்கு வந்து முதல் படியாக இருக்கும் நான் வந்து எனக்கு வந்து கபடினால் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து நாங்களும் வந்து எல்லாருமே விளையாடும்போது ந நிறையா இடத்துல வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறோம் அதை வந்து நம்ம என்றைக்குமே வந்து கை விட்டது கிடையாது அதை வந்து இன்னுமே வந்து நாங்கள் பயிற்சி செஞ்சு வெற்றி அடையதான் வந்து பார்ப்போம் நம்ம வந்து வெற்றி அடையதான் பார்ப்போம் தோல்வி அடைஞ்சிட்டோமே அப்படின்ட்டு என்னென்னைக்குமே வந்து மனசை வந்து தளர விட்டது கிடையாது அதனால் வந்து என்ன பண்ணனும்னா நான் வந்து மேற்கொண்டு இன்னும் பயிற்சி எடுத்துகிட்டேருந்தம்ன்னா தான் நம்ம வந்து வெற்றியை நோக்கி வந்து பயணம் பயணிக்க முடியும்